நம் ஈரோடு மாவட்டத்தில் இது சுகாதார வசதி பார்த்து வசதியெல்லாம் இருக்குது இருந்தாலும் அது சரியாக கவனிக்கிறதில்லை உள்ளூரில் சமுதாயத்து தேற்றவாறு வேலை செய்கிறாங்கனா இந்த கிராமத்தில் வராங்கள்ல செவிலியர் அவருகள்லாம் வந்து வீடு ஈடு வந்து பார்க்கறதில்ல குழந்தைங்கள் இருக்கிறாங்களா படிக்கிறாங்களா என்ன செய்கிறாங்க அதாவது மாசமாக இருக்கிற பெண்களெல்லாம் வந்து கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறதெலா சரினு சரியிறதில்ல அவர்கள்லாம் வேலை செய்கிறாங்க உள்ளூரில் ஆனால் அவங்க ஆஸ்பத்திரிக்கே வர சொல்கிறாங்க இல்லைனா வீட்டுக்கு வாங்கன்றாங்க இப்படி கிராமத்தில் வேலை செய்கிற பொம்பளைங்களில் எங்கே எங்களால போக நேரம் இல்லை போக முடியறதில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் சமூகத் தேவையான எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க சுகாதார அமைப்பு இருக்குது மருத்துவ வசதி இருக்குது இருந்தாலும் சமூகத்தில் நல்ல சேவை நல்லா செய்யறதில்லை சுகாதாரம் பண்ணலை பல்போக்கு வசதி இருக்குது இன்னும் ரத்த தான வசதிகளெலாம் வங்கிகளில் நம் கிராமத்தில் இன்னும் வரல